இப்போது வந்து நான் ஒரு ரெசிப்பி சமைக்கிறேன்னால் அந்த ரெசிப்பி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதுவும் வந்து என் வீட்டுக்கு விருந்தாளிங்க வர்றாங்கன்னால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் அதுவும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்னா வந்து அந்த ரெசிப்பி வந்து நான் அப்படியே ஃபாலோவ் பண்ணுவேன் அப்படி அவங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்காக என் ரெசிப்பியை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்குவேன் நான் வந்து அதாவது காரத்தை கம்மி பண்ணிக்குவேன் தேங்காய் போடுறத நிறுத்திக்குவேன் அந்த மாதிரி வந்து நான் செஞ்சுக்குவேன் என் ரெசிப்பியை வந்து அப்படியே வந்து ஃபாலோவ் பண்ணணுன்றது கிடையாது ஏனால் வர கெஸ்ட்டுக்கு அது பிடிக்குமா என்னான்றது எனக்கு தெரியாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சி கொடுத்தா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால அவங்க அந்த ரெசிப்பியை வந்து நான் ஃபாலோவ் பண்ண மாட்டேன் இந்த ரெசிப்பி வந்து புதுசாக புதுசாக பண்ணி நான் ஃபாலோவ் பண்ணுவேன் அதனால அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த மாதிரி பண்ணிக் கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வரப்போயும் அவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த மாதிரி ரெசிப்பியை தான் நான் மேக்சிமம் ஃபாலோவ் பண்ணுவேன் ஏனால் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சமைத்தா அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதாவது பாதிலேயே எழுந்துருச்சிருவாங்க அதனால் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைத்து கொடுத்தோம்னா அவங்க வந்து சாப்பிட்றவங்க கூட இன்னும் அதிகமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி சமைத்தோம்னா வர விருந்தாளியோ நான் உங்கள் வீட்டில் வந்து நிறைய சாப்பிடுவாங்க